அதாவது நகர்ப்புறத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னால் அவங்க வந்து இந்த ஃபோன்லையோ இல்லை இந்த வீட்டையோ தவிர அவங்களால வேறு எங்கேயும் விளையாடவும் முடியாது இப்போது மற்றபடி பெரிசா என்ஜாய் பண்ண முடியாது ஆனால் எங்கள் மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச விளையாட்டை நினச்ச நேரத்தில் விளையாட முடியும் எங்களுக்கு இந்த நேரம் காலம் அந்தமாதிரி எதுவுமே கிடையாது காலையில் வீட்டை விட்டு வந்தேன்னால் காலையிலிருந்து விளையாட ஆரம்பித்தோன்னா கிராமத்தில் இந்த விளையாட ஆரம்பித்தோம்னா வீட்டுக்கு மதியம் சாப்பாடு நைட் சாப்பாடு மட்டும்தான் வீட்டுக்கு போவோம் அது வரைக்கும் பசங்களெல்லாம் ஒன்றாவும் சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் விளாண்டுகிட்டு இருப்போம் எங்களுக்கு வந்து இந்த நகரத்தில் இருக்கறவங்க கூட மாதிரி ரொம்ப கஷ்டன்றமான்னா இருந்தது இல்லை நகரத்தில் இருக்கறவங்களால வெளியே வீட்டை விட்டே வெளியே வந்து விளையாட முடியாது அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த வில்லேஜில் நாங்கள் கிராம பகுதிலெலாம் எப்படி இருப்போம்னா ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் பக்கத்து ஊர் வரைக்குமே போயிட்டெலாம் விளையாண்டுட்டுலாம் வந்திருக்கோம் இங்கே விளையாடறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் பசங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருப்போம் அது இங்கே மட்டுந்தான் கிடைக்கும் பெரும்பாலும் நகர்ப்புறத்தில் அதெல்லாம் கிடைக்குமான்னு கண்டிப்பாக தெரியல கிராமப்புறத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னால் எல்லோருமே ஒற்றுமையா விளையாட்டுனு வந்துடுச்சுன்னா குறைஞ்சது இருபது முப்பது பேர் இல்லாமலாம் இருபது பேர் இல்லாமலாம் இருக்கவே மாட்டோம் ஆனால் நகர்ப்புறத்தில் அதெல்லாம் நம்ப எதிர்பார்க்கவே முடியாது